எனக்கும் ஒரு தொழில் ஒன்று ஆரமிக்கணும் ரொம்ப நாளாக ஒரு கனவு இருக்குங்க சார் ஏதோ என்னால் முடிஞ்சது மக்களுக்கு எதாவது செய்யணும் எங்கள் நாங்கள் மகளிர் குழுவுல நாங்கள் மகளிர் குழுவுல இருக்கிறதால மகளிர்களெலாம் சேர்ந்து எதாவது ஒரு டி எதாவது வே ஏதாவது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த செஞ்சு அது மூலயமா நாங்கள் எங்கள் திறமைய வளர்த்துக்கிட்டு அது அவங்களுக்கும் எதாவது பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி ஒரு தொழில் செய்யணும்னு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை சார் அதுக்காக கனவு கனவு அப்படியே கனவாகவே இருக்குது எங்களுக்குன்னு ஒரு நோர நேரம் வரும் எதாவது செய்வோம் ஏன்னால் எ எங்கள் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட இது டைலரிங் முடிச்சுருக்காங்க நிறைய ஒர்க்கு ஆரி ஒர்க்கு எல்லாமே செய்கிறவங்க தான் இருக்காங்க அதனால் எங்களால் முடிஞ்சால் ஒரு ஒரு டைலரிங் சைட் ரிலேட்டட்டில் ஏதாவது செய்வோங்க சார் செய்யணும் செய்வோம்